இதுவரைக்கும் நான் போன ஒரு ரொம்ப அழகான இயற்கை காட்சி அப்படின்னா அது வந்து ஒரு நீர்வீழ்ச்சிக்கு போயிருந்தேன் நானும் என்னோடய தோழி ஒருத்தரும் ரெண்டு பேரும் போயிருந்தோம் அது எப்படின்னா அதுக்கு ஒரு அந்த நீர்வீழ்ச்சிக்கு போகிறதுக்கு ஒரு முறையான பாதை ஒன்று இருக்குது ஆனால் அந்த பாதை எங்களு எ எனக்கும் தெரியல அவங்களுக்கும் தெரியல ரெண்டு பேருக்குமே தெரியல அதனால அந்த நீர்வீழ்ச்சியோட சத்தத்த மட்டுமே வச்சு நாங்கள் நாங்களே ஒரு பாதையை காட்டுக்குள்ளே உருவாக்கி அது மூலமாக போனோம் அங்கங்கே எங்களுக்கு அந்த வழித்தடத்தோட பாதி தடங்கள் கிடச்சுது அதுமூலமாக நாங்கள் ஒரு வழியா அங்கே போய்விட்டோம் போனதுக்கப்புறம் அது ஒரு சாதாரண நீர்வீழ்ச்சியாதான் இருக்கும் அப்படின்னு நினச்சுதான் நாங்கள் அந்த சத்தத்தை கேட்டதில் எங்குளுக்கு அது ஒரு சாதாரண நீர்வீழ்ச்சியா இருக்குன்னு நினச்சிதான் நாங்கள் போனோம் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அது ரொம்பவே பெரிய நீர்வீழ்ச்சி அங்கே குளிக்கலாம் முடியாது அவ்வளோ நல்லா நல்லா பெரிய நிறைய தண்ணி விழுகுற அளவுக்கு ஒரு பெரிய அருவி போய் பார்த்துட்டு ரொம்ப அது ரொம்ப காட்டுக்குள்ளே இருந்தனால் ரொம்ப சில்லுன்னு இருந்தது அந்த தண்ணி அதனால ரொ கால் நினச்சு ரொம்பவே நல்லாவே சந்தோஷமாக இருந்தது அந்த நொடி எங்களுக்கு பார்த்துட்டு திரும்ப வரும்போது அந்தமா அது வந்து ஒரு பெரிய மலை மாதிரி மலை கிராமம் அங்க போய்விட்டு நீர்வீழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு திரும்ப வரும்போது எங்களுக்கு திரும்பவும் அதேமாதிரி எங்களுக்கு வழி தெரியலை போய் நாங்கள் அங்கே அங்கே அந்த கிராமத்தில் வாழ்ந்துட்ருந்த ஒரு குடிசையில் ஒரு ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்டே நாங்கள் வழி கேட்டு அவர்தான் சொன்னார் இது வழியாதான் வழி அப்படின்னு சொல்லி ஒரு வழி காட்டினாரு அந்த வழி பார்த்து ஒரு வழியா நாங்கள் பெரிய ரொம்ப பெரிய படிக்கட்டு இருந்தது அந்த வழி தெரியாமல் நாங்களே ஏதேதோ காட்டுக்குள்ளெலாம் பூந்து போய் அந்த அருவியை பார்த்துட்டு திரும்ப வரும்போது அந்த வழியா நாங்கள் வந்தோம் வரும்போது அந்த வழி எங்களோடய நாங்கள் தங்கி இருந்த இடத்துக்கு பக்கத்திலே இருந்தது அது எங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாருந்தது இங்கேயே இருந்த வழிய விட்டுவிட்டு நம்ம அவ்வளோ தூரம் போனோமே அப்படின்னு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப சிறப்பான சூரிய அஸ்தமனம் சூரிய உதயம் அப்படின்னு கேட்டால் எங்கள் ஊரில் தாத்தா ஊரில் ஒரு அந்த ஒரு ஒரு முனையில் நின்று பார்த்தா சூரிய உதயம் அவ்வளோ அழகாருக்கும் சுற்றி மரங்கள் இருக்கும் பையின் மரங்கள் இருக்கும் அந்த பையின் மரங்களுக்கு நடுவில் வர சூரிய உதயம் வந்து அவ்வளோ அழகான ஒரு சூரிய உதயமாயிருக்கும் அந்த சூரிய உதயத்தை என்னால் கண்டிப்பாக மறக்கவே முடியாது அப்புறம் சூரிய அஸ்தமனம்ன்னு பார்த்தா அதே இடத்துல அதுக்கு எதிரில் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல மலைகளுக்கு நடுவில் அஸ்தமிக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும் அந் அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப சிறப்பான நான் இதுவரைக்கும் பார்த்ததுல ரொம்ப சிறப்பான சூரிய அஸ்தமனம் அப்படின்னா அந்த ஒரு அஸ்தமனத்தை சொல்லலாம்